இங்கே தர்மபுரி மாவட்டத்தில் வந்து அதிகம் பண்ணுற தொழில்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பால் பண்ணை வச்சுனுருக்குறாங்க அதிகம் கோழி பண்ணை வச்சுன்னுருக்குறாங்க சொந்தமாக மானியத்தில் வாங்கி இது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தக்காளி பூ மல்லிகைப்பூ இதுல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க சேவை தொழிலுருக்குது காந்தி சேவாலயம் ஒன்றுக்குது அவங்களும் வந்து இளைஞர்கள் எல்லாம் பசங்களாம் சேர்ந்து உதவி பண்ணுறாங்க தொழிற்சாலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செருப்பு ஷூவெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இருக்குது அது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சிம்புல்லாக தான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான்க்குது ட்ராவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனனி ட்ராவல்ஸ்ன்கிறது ரொம்ப பேமஸ்சாகக்குது மலர் வளர்ப்புங்கிறது தர்மபுரி கிட்டே லட்சுமி மலர் வளர்ப்புன்னு ஒன்றுக்குது நல்லாருக்குது